ம் சொல்லுங்க ஆமாம் வாழைப் பழம் தோட்டம் தான் வச்சுருக்கோம் எனக்கு வந்து ரஸ்தாளி ஆ இன்னும் கொஞ்சம் நிறையா வகைகளான வாழைப் பழம்லாம் நான் வச்சுருக்கேன் மேம் அடுத்த வாரம் தான் நான் அறுவடை பண்ணுவேன் ஆ இருக்குது மேம் நிறையா இருக்குது அது ரெண்டு நாள் கழிச்சி தான் மேம் நான் அறுவடை பண்ணுவேன் நான் ரெண்டு நாள் கழிச்சி உங்களுக்கு சாயங்காலம் ஈவினிங் போல் வர்றேன் மேம் நீங்கள் வண்டி அரேஞ்ச் பண்ணுறீங்களா இல்லை நான் வண்டி அரேஞ்ச் பண்ணவா ஆ சரி மேம் ஃபோன்பேயெலாம் எங்கள் கிராமத்தில் இல்லை மேம் நீங்கள் நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும் அதெல்லாம் ஆ சரி மேம் எனக்கு ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் கொடுத்துடுங்க மேம் என்கிட்டே கூகுள் பே கிடையாது ஆ சரி ஆ சரி மேம் ஆ சரி மேம் சரி மேம் ஆ தேங்க் யூ